ஆமாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேஷன் ட்ரெண்டுகளை நம்மளுடைய திரைப்படங்களான திரைப்பட கம்பெனிகளான பாலிவுட் மற்றும் டோலிவுட் ரொம்பவும் பாதிக்குது இப்போது புதுசாக ஒரு திரைப்படம் வந்தது அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனோ அல்லது கதாநாயகியோ எந்த வகையான ஆடை வடிவமைப்பில் வர்றாங்க அவங்க அவங்களுக்கு எது நல்லா பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க அவங்களுக்கு விருப்பமான கதாநாயகர்கள் போட்டுட்டு வர்ற உடை மாதிரியே தாங்களும் போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தங்களுடைய தையல் கடைக்காரர் கிட்டே போய்ட்டு அதே போல் ஒரு ஆடை தனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்படி செய்யிறதுனால அவங்க நம்ம சினிமா என்ன ஆகுது நம்ம ஜனங்களுடைய அல்லது இந்த காலத்து இளைஞர்களுடைய ஆடை வடிவமைப்பில் ரொம்ப பாதிப்பை கொண்டு வருது சில திரைப்படங்கள் ராஜா காலத்து திரைப்படங்கள் அல்லது பழங்காலத்து திரைப்படங்கள்னு பார்த்தோம்னா புது அப்படி பார்த்த திரைப்படங்களும் இப்போ புதுசாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த கதை எழுவதுகளில் நடந்த கதை அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன வகையான உடைகள் அணிந்தாங்க என்ன மாதிரியான அலங்காரங்களோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க எடுத்து அதே போல் அந்த உடைகளை கொண்டு வர்றாங்க அப்படி பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட நடிகைகள் தங்களுடைய ஆடை வடிவமைப்பால் ரொம்பவும் வேலை மெனக்கெட்டு நல்ல நல்ல உடைகளை அவங்க செஞ்சு தர்றதை அவங்க போட்டுட்டு வர்றாங்க அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா அவர்கள் போட்டுட்டு வரக்கூடிய உடைகள் ரொம்பவும் பிடிக்கும் அந்த அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் அவங்க அருமையான ஒரு உடையோடு காட்சி அளிப்பாங்க ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல துணி வகைகளில் நல்ல அலங்காரத்தோடு அவங்களுக்கு இன்னுமும் அது அழகுகூட்டுற மாதிரி இருக்கும்